நான் வந்துட்டு ஆக்சுவலாக மீன் பிடிக்கிறது வந்துட்டு என்னோட தொழில் கிடையாது பட் வந்துட்டு அது ஒரு ரிலாக்ஸேஷன்க்காக அப்பப்போ நான் போய் மீன் பிடிக்கிற வேலை பார்ப்பேன் நான் அது நல்லா இருக்கும் அந்த முமெண்ட்ஸ் மீன் பிடிக்கிறப்ப நல்லா இருக்கும் அந்த மீன்கள்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கும் மீன் பிடிக்கும் போது நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணணுன்னா ஹாண்ட்டில் அதாவது நம்ம வீட்டில் உள்ள திங்க்ஸ் ம வச்சு நம்ப ஹாண்மேடாகவே நம்ம நம்மளாகவே அதை வந்துட்டு செஞ்சு அந்த குச்சி ஸ்டிக்கு அப்புறம் அந்த வலை மாதிரி எதாச்சும் கை பிடி அந்த கைப்பிடி மாதிரி அதை கொ கொக்கி மாதிரி டக்குன்னு மீனை கவ்வி எடுக்குற மாரி நம்மளே செஞ்சு நானே எடுத்துகிட்டு போவேன் நம்மளே செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அத மாரி நானும் எடுத்துட்டுப்போவேன் மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்கணுன்னா நம்ம போட்டில் இப்போ அட்லீஸ்ட் நம்ம நான் வந்துட்டு பக்கத்தில் உள்ள நதி ஆற்று கடல் இந்த மாரிலாம் போவேன் அண்ட் நம்ம வந்துட்டு போட்டில் அட்லீஸ்ட் போட்டில் போனோம் அப்படின்னா அதில் வந்துட்டு எல்லாமே செக் பண்ணும் ஓட்டை இல்லாமல் இருக்கா அதே மாரி கடலில் வந்துட்டு எப்படி வெதர்ருக்கு சீற்றம் இல்லாமல் இருக்கா என்ன மாதிரி இருக்கு நம்ம மீன் பிடிக்கலாமா வேணாமா அந்த மாதிரி எல்லாமே நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சிட்டு மீன் பிடிக்கிணுன்னா நல்லா யோச்சிகிட்டு எல்லாமே நம்ம கையில உள்ள திங்க்ஸ்ஸெல்லாம் எதையுமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போ கொண்டு போகணும் மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான கடல் நதியில எவ்வளோ நேரம் செலவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு ரொம்பலாம் இது பண்ணிக்க மாட்டேன் ஒரு ரிலாக்ஸேஷன்க்காக ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் மீன் வருதா என்னென்னு பார்க்குறதுக்கு மீன் எடுக்க மீன் எடுக்குறதுக்காக போய் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்க்காக போய் மீன் வந்துட்டு எடுப்போம் அப்புறமேட்டு மீன் பிடிக்க வந்துட்டு நம்ம என்னென்ன அந்த மீன் வந்துட்டு வர்றதுக்கு நம்ம என்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னா மண்ப்புழு இந்த மாரிலாம் கொண்டுட்டு போய் நம்ம மண்லருந்து ஓனா மண்ப்புழுலாம் எடுத்துகிட்டு போய் காம்மிச்சோம் அந்த கொக்கியில மாட்டி நம்ம காம்மிச்சோன்னா மீன் வந்துட்டு அதை சாப்பிட வரும் அப்போ நம்ம வந்துட்டு பிடிச்சிற்லாம் ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு போனோன்னா நம்ம மீன் நல்லா பிடிக்கலாம் நான் வந்துட்டு மீன் பிடிக்கிற வேலையை வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன்க்காக அந்த மாதிரி பார்ப்பேன் மீன் பிடிக்கிற ஒர்க் நல்லாவும் இருக்கும் ரொம்பலாம் செலவு பண்ணமாட்டேன் ஒரு தேர்ட்டி ஃபாட்டி மினிட்ஸ் அங்கே உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டுருப்பேன் அதனா நம்ம நல்லா செக் பண்ணிட்டு தான் போகணும் மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில உள்ள திங்க்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கா எல்லாமே நம்ப கொண்டுபோகறோமா அப்படின்னு செக் பண்ணணும் அப்புறோம் கடல்லையுமே உள்ள ஆழத்தில் எங்கே எங்களாம் மீன்ருக்கு எந்த ப்ளேஸில் வந்துட்டு அந்த மண்ப்புழு காம்மிச்சா மீன்கள்லாம் வரும் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு நம்ம பிடிக்க போகணும் பிடிப்போம் நான் வந்துட்டு பிடிப்பேன் மீன் பிடிப்பேன்